வாங்க மேம் என்ன மொபைல்ஸ் பார்க்குறிங்க பத்தாயர்ரூபாய்க்குள்ளையா மேம் ஒரு ஃபைவ் கம்பெனிஸ் மொபைல்ஸ் எங்கள்ட்ட அவைலபுளாயிருக்கு நான் ஒன்னொன்னாக சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கம்பெனி புடிச்சிருக்குனு சொல்லுங்கள் அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு ரியல்மீ அடுத்து விவோ அடுத்து மைக்ரோமேக்ஸ் அண்டு வந்துவிட்டு ஒன் ப்ளஸ் கம்பெனி இருக்குது அது கொஞ்சம் ரேட்டு அதிகம் அண்டு வந்துவிட்டு போகோ இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான பார்க்குறிங்க ரியல்மீயா சரி நீங்கள் ஃபோட்டோஸு ஃபோட்டோஸ் கேமிங் அந்தமாதிரி எதாவது பார்க்குறிங்களா கேமரா குவாலிட்டியா ஓகே ரியல்மீ ஃபைவ் ஐ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபோட்டோஸ் வேணுனா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் சரி ஓகே மேம் ஆஃபர்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குறிங்களா ஒரு ஹெட்செட் ஹெட்செட் ஃப்ரீயாக தருவோம் நீங்கள் பார்க்குற மொபைலுக்கு அப்புறம் வந்துவிட்டு வாரண்ட்டி கேரண்ட்டி வந்துவிட்டு ஒரு சிக்ஸ் மன்த்ஸுக்குள்ள ஏதாவது உங்கள் மொபைலுக்கு டெம்பர் ஒடைஞ்சாலோ அப்படி இல்லைனா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சினாலும் நாங்கள் ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி தருவோம் அண்டு வந்துவிட்டு வாரண்டி கேரண்ட்டி வாரண்ட்டி ஒன் இயரு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் சர்வீஸ் பண்ணி தரமாட்டோம் ஃப்ரீயாகலாம் அது ஆஃபருக்குள்ளே அடங்குகிறதால நாங்கள் அதை பேஸ் பண்ணி சொல்லிடுவோம் நீங்கள் கவர் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுங்க நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் சரி ஓகே மேம் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை டோரு டோர் டெலிவரியா கேஷ் ஆன் டெலிவரியா சரி ஓ ஓ ஓகே மேம் சரி அந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேனா சொல்லுங்கள் நான் பேக் பண்ணி கொடுத்துட்றேன் ம் பார்க்கலாம் பாருங்கள் சரி வே வேறு யாருக்காவது ஃபோன் வாங்குகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அதையும் இங்கே செலக்ட் பண்ணுங்கள் சரி ஓகே ரியல்மீ ஃபைவ் ஐ ஓகே தானே ஓகே மேம் இப்போ பேக் பண்ணி கொடுக்குறேன் கவுண்ட்டரில் போய் பில்லு கட்டிவிட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க ஸோ ஓகே மேம் தேங்க்யூ மேம் திருப்பியும் எங்கள் கடைக்கே வாங்க